நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே கலையினோடய ஆர்வத்தோடு தான் இருப்பேன் அந்த கலை வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு ஒயர் கூடை ஒயர் கூடை பின்னுறது ஒரு சின்ன பாஞ்சில் ஒரு பொம்மை செய்கிறது அதனோடய ஜமிக்கி ஒர்க்கெல்லாம் செய்கிறது அந்த மாதிரி ஒரு நுணுக்கமான வேலை எல்லாமே நான் செய்வேன் அதாவது ப்ரிண்ட் வந்து ஒரு துணியில் ஒரு பொம்மை வரைஞ்சோம்னா அதுக்கு எப்படி ப்ரிண்ட் பண்ணணும் எப்படி பெயிண்டிங் பண்ணணுங்கிறத வந்து நான் ரொம்ப ஆர்வமாக செஞ்சு எங்கள் வீட்டில் மாட்டியிருக்கேன் எங்கள் வீட்டில் மாட்டிருக்கேன் அது மாதிரி வந்து ஒரு எம்ப்ராய்டிங் இதாக இருந்தாலும் ஒரு நிலவுல ஒரு லேஸ் நிலவுல லேஸ் மாட்டுறதா இருந்தாலும் அந்த நிலவுக்கு தகுந்தது வந்து என்னோடய எம்ப்ராய்டிங் மூலமாக நான் மாட்டி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் அது மாதிரி வந்து சின்ன சின்ன நிறையா விஷயங்கள எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாங்கள் எங்கள் வீட்டை வந்து ஒரு கலைக்கூடமாகவே வச்சுருக்கோம்